இப்போது பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் ஒரு எட்டாவது மாதம் நாங்கள் போனோம் சார் கும்போகோணம் போனோம் கும்பகோணோம் போய் ஒரு நாள் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தோம் ஒரே நாளில் எல்லா இடத்துலயும் சுற்றி முடியல அதனால் என்ன ஆச்சு நாங்கள் கொஞ்சம் கோயிலை பார்த்துட்டு டக்கு டக்குனு வந்துவிட்டோம் அதுக்கு அப்புறம் என்னாச்சு நாங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணிணோம் ஒரு ஃபேமிலி டூர் போடுவோம் ஒரு அஞ்சு நாள் போய் தங்கியிருப்போம் அப்படின்ட்டு தங்கி பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வருவோன்ட்டு சரின்ட்டு எல்லாம் ப்ளான் போட்டு எல்லாேரும் ஒற்றுமையா ஒரு வேனை புக் பண்ணி அதில் கிளம்புனோம் இங்கிருந்து நைட்டு ஒரு ஏழ்ரை எட்டு மணி ஆகிடிச்சி இங்கிருந்தே சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டோம் நைட்டு சப்பாத்தி சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டு போகிற வழியில கொஞ்சம் பேர் இங்கே சாப்பிட்டாச்சி ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் போகிற வழிலே சாப்பிட்டுக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் நாங்கள் காலையில் நேராக இராமேஸ்வரம் போய்விட்டோம் இராமமேஸ்வரம் போய் அங்கே சூரியன் உதயம் ஆகிறத நல்லா அருமையான காட்சியாக இருந்துச்சு அங்கே போய் பார்த்தோம் அதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு பேர் நாங்கள் மட்டும் லேடிஸெல்லாம் குளிக்கலை அப்புறம் நாங்கள் போய் அங்கே குளித்தோம் குளிச்சுட்டு நாங்கள் தலை முழுகிட்டு அது நல்லதுன்னாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு குளிச்சுட்டு நேராக அந்த கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் எல்லா உள்ளே உள்ள சின்ன சின்ன குளங்கள் இருக்கும் கிணறுகள் கிணறில் குளிச்சுட்டு எல்லாத்திலும் குளிச்சுட்டு அதுக்கு அப்புறம் சாமியை பார்த்துட்டு சுற்றி வந்தோம் மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடிச்சி அதுக்கு அப்புறம் திருப்பியும் திருச்செந்தூர் போனோம் முருகன் கோயிலுக்கு உடனே அங்கிருந்து சாப்பிட்டு இட்டுவிட்டு கிளம்பி ஆச்சு திருச்செந்தூருக்கு போனோம் அங்கே போய் ஒரு ரூம் போட்டு காலையில் எழுத்துருச்சு ஒரு நாலு மணிக்கெல்லாம் எல்லாேரும் குளிச்சுட்டு என் பையனயும் எழுப்பி விட்டோம் எழுந்திரிக்கவே மாட்டேன்ட்டான் அதுக்கு அப்புறம் எழுப்பி விட்டு போய் கடலில் ஒரு குளுர்லேயே ஒரு குளியலை போட்டோம் குளியலை போட்டு அதுக்கு அப்புறம் மொட்டை அடிக்கணுன்னாங்க அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு தம்பிக்கு மட்டும் அப்புறம் போய் உள்ளே போனால் ஒரே கியூவ் ரொம்ப ஒரு ஆஃப் ஆன் அவரு ஒன் அவரா ஒன் அவருக்கு மேலேயே ஆகிடிச்சி அப்படியே மெது மெதுவாக போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு அந்த பக்கம் கடற்கரையில் அந்த பக்கம் திருச்செந்தூர் கடலில் நல்லாயிருக்கும் அழகாக அங்கே நல்லா போட்டோஸெல்லாம் எடுத்துவிட்டு அதுக்கு அப்புறம் நேராக ரூமுக்கு போய் செத்த நாழி ரெஸ்ட் எடுத்துவிட்டு ஜாலியாக எல்லாேரும் சேர்ந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு திருப்பி எல்லாேரும் மக்கள் ஒன்றா இருந்தாங்கனால் கதை பேசிகிட்டு அந்த கதை இந்த கதைனு பேசிகிட்டு அரட்டை அடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் சீட்டு விளாண்டுட்டு ஒரு பக்கம் லேடீஸெல்லாம் அந்த பக்கம் பேசிகிட்டு ஜாலியாக இருந்தாங்க யாராவது வெளியில் போனோம்னால் கொஞ்சம் போய்விட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சத போய் பார்த்துட்டு வாங்கன்னு பக்கத்தில் உள்ளதெல்லாம் சொல்லிகிட்டு எல்லாம் இருந்தோம் அதுக்கு அப்புறம் எல்லாேரையும் ஒன்று சேர்த்து திருப்பியும் கிளம்புனோம் அங்கிருந்து கன்னியாகுமரி போனோம் கன்னியாகுமரி போய் இறங்குனோன்னே நல்லா கொஞ்சம் வெயில் அதிகமாதான் இருந்துச்சு அந்த டையோம் பரவாயில்லன்ட்டு நல்லா ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி கண்ணாடி மாட்டிகிட்டு சுற்ற ஆரமித்தோம் அங்கே விவேகானந்தர் பாறையை பார்த்தோம் அதுக்கு அப்புறம் திருவள்ளுவர் சிலையயும் பார்த்தோம் அதெல்லாம் பார்க்க எல்லாம் பிரமாண்டமாக இருக்குது கடல் அலைகளெல்லாம் அருமையாக இருந்துச்சு நல்ல உயரமான இடமா இருந்துச்சு போய் பீச்சில் போட்டோஸ் எடுத்துக்கிட்டு யாராவது குளிக்கணும் குளிச்சுகிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் நம்ம பசங்களெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு டூ ஹவர்ஸாக சுற்றி பார்த்துட்டு அடுத்தது பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க ஒன் ஹவர் ட்ராவல்ன்னாங்க அப்புறம் அங்கே போனோம் அதில் போனால் உண்மையிலேயே நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சி அந்த இதில் என் பையனை அந்த குளுரிலே குளிக்க வச்சுட்டு அந்த இடம் கொஞ்சம் குளுராக இருந்துச்சு தண்ணி எல்லாம் ஜில்லுனு இருந்துச்சு அருவிலிருந்து வர தண்ணி என் பையன் குளிக்கவே முடியாதுன்ட்டான் அதுக்கு அப்புறம் நான் தூக்கிகிட்டு போய் அவன குளிக்க வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டக்குனு குளிச்சுட்டு அழைச்சிட்டு வந்துவிட்டேன் அதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் நாழி குளித்தோம் குளிக்கிறதல்லாம் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்து ரிலேஷனுக்கெல்லாம் பகிர்ந்தோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அதுக்கு அப்புறம் சரி வேறு எங்கேயும் போகணுமா எல்லாேரும் கேட்டாங்க இல்லை போதும் ஊருக்கு கிளம்பிருவோம் மூணு நாலு நாள் ஆச்சு நம்ம வந்து அதுக்கு அப்புறம் நைட்டு அன்றைக்கு நைட்டே கிளம்பிட்டோம் கிளம்புனா அப்புறம் மதுரையில் ஒரு ஒன்பதரை மணி பத்து மணி இருக்கும் வந்து சாப்பிட்டுட்டு மாப்பிள பிள்ளல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அவருதான் ஆர்ட்ரு பண்ணார் சிக்கனு அது இதுன்ட்டு ஆர்ட்ரு பண்ணி நல்லா சாப்பிட்டோம் ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா வந்துச்சு சாப்பாடுக்கு மட்டுமே சாப்பிட்டுட்டு அப்புறம் காலையில் ஊர் வந்து சேர்ந்தாச்சி ஊர் வந்து சேர்ந்தோம் எல்லாேரும் சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்துவிட்டாங்க எல்லாம் டையடு வந்ததில் அப்புறம் நான் போய்தான் வீட்டில் ஒன்றும் சாப்பாடு இல்லாததுனால் கடையில் வாங்கிகிட்டு வந்த போய் கடையில் வாங்கிகிட்டு வந்துட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு என் பையன் மட்டும் தூங்கவே மாட்டுறான் அவனுக்கு இது சந்தோஷத்தில் தூக்கமே வருலை அதுக்கு அப்புறம் போட்டு அமுக்கி தூங்க வச்சாச்சு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான ட்ரிப்புனால் அது ட்ரிப்பு எல்லா சொந்த பந்தங்கள் என் மனைவியோடய சொந்தம் எங்கள் சொந்தம் எல்லாேரும் சேர்ந்து போய் இந்த சுற்றுலாவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிணோம் இதுமாரி வருஷா வருஷம் ஒவ்வொரு இடத்துக்கு போகலானு ஒரு பிளானு அது எல்லாேருக்கும் அவுங்கவங்க வேலையை பொறுத்து அமையணும் ஓகேனால் இப்போ டிச ஜனவரியில் போகலாம் அந்தமாரியே ஒரு ஐடியாவில் இருக்கோம் வந்துச்சுன்னா எங்கள் மாப்பிள்ளைங்களெல்லாம் ஒன்ற சேர்ந்து பெங்களூரில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்புறம் சென்னையில் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு மூணு பேர் கவெர்மென்ட் ஸ்டாப்பாக இருக்காங்க அவங்களுக்கல்லாம் லீவு எடுத்துகிட்டு கரெக்ட்டாக ப்ளானை இது பண்ணி முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எல்லாமே இதுதான் நான் என்ஜாய் பண்ண ட்ரிப்பில் ஒரு சந்தோஷமான ட்ரிப்